ஹலோ அர்ச்சனா ட்ராவல்ஸுங்களா ஆமாம்ங்க ஆ நாங்கள் இங்கே காங்கியத்துலருந்து இது மாரி லதா பேசுறேங்க ஒரு நல்ல கார் வந்து எங்களுக்கு வேணும் நாங்கள் இங்கேருந்து சென்னை போகணும் அமிச்சுடுங்க

கார் வந்து புக் பண்ணிருந்தோம் நாங்கள் போ சீட்லாம் ரொம்ப வந்து கோவிட் டைம்மில் வந்து ரொம்ப சீட்லாம் வந்து அழுக்காகருக்கு டஸ்ட்டாகருக்கு வந்த டிரைவரும் மாஸ்க் அணியல இவர் இந்த மாதிரி வந்தோன்ன எங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியாக இருக்குது இந்த கோ கோவிட் டைம்மில் யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னே தெரியல அந்த மாதிரி இருக்கக்குள்ள மாஸ்க் அணியாமல் வந்துருக்குறாங்க அது மாரி சீட்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு நாங்கள் உங்களை வந்து நல்ல ட்ராவல்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து புக் பண்ணிருந்தோம் இத மாரி பண்ணுனிங்கன்னா நாங்கள் அடுத்த டைம் எப்படி உங்களை நம்பி இந்த மாதிரி உங்கள் ட்ராவல்ஸை உங்கள் கேப் வந்து எப்படி புக் பண்ண முடியும்